இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு இருபது ஒன்பது ரெண்டாயிரம்